விளையாட்டுகள் எப்படி வந்து நம்மளுக்கு உதவுதுனால் நிறையா விளையாடுறதால குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது அதனால் வந்து அவங்க வந்து விளையாட்டில் அவங்களோட சிந்தனை போகிறதால மற்ற தீய விஷயங்களயும் கெட்ட விஷயங்களில் இருந்தும் அவங்க ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு விளையாட்டு வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்குது ஏன்னா அவங்க விளையாட ஆரம்மிச்சிட்டாங்கன்னா எப்படி அந்த விளையாட்டில் வந்து வெற்றி பெறலாம் எப்படிலாம் வந்து அந்த விளையாட்டை வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளெலாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதில் சிந்தனையெல்லாம் அங்கே செல்கிறதால அவங்களுக்கு வந்து அந்த தீய விஷயங்கள் கெட்ட பேச்சுக்கள் அதிலிருந்தெலாம் அவங்க வந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அப்பறம் வந்து இப்போ பெரியவங்களாம் இருக்காங்க அவங்களாம் வந்து இப்போ வந்து எந்த வேலையும் செய்யாமல் சில பேருல்லாம் இருப்பாங்க அதனால் வந்து நிறைய நோய்கள் வருது அதனால் அவங்க விளையாடுகிறதால அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து கூட அவங்களுக்கு வராமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இல்லை அந்த நோய் குறைவதற்கு அதலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து இது விளையாடுகிறதால அவங்குளுடைய வந்து திறமை வந்து வெளிப்படுது அவங்களுக்கு எதில் திறமை இருக்குது இப்போ சில பேரு பசங்க வந்து சரியாக படிக்க மாட்டாங்க ஆனால் விளையாட்டில் நல்ல ஈடுபாடு இருக்கும் அதனால் அந்தமாதிரி பசங்களுக்கெலாம் வந்து நம்ம விளையாட்டில் அவங்கள ஈடுபடுத்தி அவங்கள எப்படி வந்து அதை விளையாட்டு மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு வேலை வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி தரலாம் அப்படிங்குறத நம்ம பண்ணி அது மூலிமா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியையும் தரலாம் அதனால் வந்து விளையாட்டுகள் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு முக்கியத்துவமாக அமைந்த ஒரு பகுதியாக இருக்குது